பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று பாஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இருபது பத்து ரெண்டாயரம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு